தஞ்சாவூரில் எனக்கு பிடிச்சது என்னென்னா தலையாட்டி பொம்மை சின்ன வயசுலருந்தே செம்ம ஆசை அதுவும் சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக இருந்துது ஸோ அது வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் திருச்சியில வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலில் சாப்பாடு செம சூப்பராக இருந்துது ஸோ ச வெஜ்ஜி தான் ஆனால் செம சூப்பராக இருந்துது அந்த ஹோட்டலில் இன்னு ஞாபகம் இருக்கு ஆனந்தம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று அதுக்கப்புறம் கொடைக்கானலில் சாக்லேட்டு தான் சாக்லேட்டுக்கு பஞ்சமே இருக்காது அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக என்னென்னமோ சாக்லேட்லாகருக்கும் ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த சாக்லேட் ஃபெக்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க உள்ளே போய் பார்த்தா சாக்லேட்டே அது ஒரு ஷேப்லையே இருக்காது கண்ணா பின்னான்னு ஒரு ஷேப்பில் இருக்கும் அது நல்லா இருக்கும் கேரட்டு சூப்பராகருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ கேரட்டு சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கிளைமட்டு நல்லா இருக்கும் எனி டைம் அந்த பனி பேஞ்சுக்கிட்டே இருக்கும் குளூரோடயே இருக்கும் செம சூப்பராகருக்கும் அந்த க்ளைமேட்டு அதே மாரி இதில் தஞ்சாவூர்லையும் மழை பெய்யும் எல்லாம் பண்ணும் ஆனால் கோயிலில் அந்த டிசைன்லாம் பாக்கும்போது அவ்வளோ சூப்பராகருக்கும் அந்த கோயில் அந்தக் கோயிலே அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய கோயில் அதை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாகருக்கும் அதனால் தான் அந்த தலையாட்டி பொம்மை வேறு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் தலையாட்டி பொம்மை கடை தான் இருக்கும் அந்த பொம்மை என்னன்னு எனக்கு அப்போதிக்கு தெரியாது கேட்கும் போது சொல்லுவாங்க தலையாட்டி பொம்மைன்ட்டு ஆட்டி விடுவாங்க ஆடும் டிங் டிங் டிங்ன்னு ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் திருச்சியில அதான் சொன்ன சாப்பாட்டு கடை மற்றபடி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில பீச்சுக்கு தான் போயிருக்கேன் பீச்சில் குதிரை ரேஸ் நல்லா இருக்கும் குதிரையில உக்கார வச்சி ரவுண்டடிச்சு கொண்டந்து விடுவாங்க அது போயிருக்க அது சூப்பராகருக்கும் அதுக்கப்புறம் வேறு எங்கே சென்னைலைலும் அதே தான் குதிரை ரேஸு கார் ஓட்டிருக்கன் சின்ன பிள்ளைல அந்த காரெல்லாம் அதுலல்லாம் உக்கார வச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பீச்சுன்னா பட்டம் விடுறது பட்டம்லாம் நான் விடமாட்டன் அப்பா விடுவாங்க பார்ப்பேன் கூட நின்று ஸோ அது ஒரு என்ஜாய்மென்ட்டோட ஜாலியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நாங்கள் போன இடத்துல ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் ஜூக்கு போனோம் ஒரு வாட்டி சென்னையில வண்டலூர் அந்த ஜூவில போய் பார்த்தா எல்லாமே இருந்துச்சு சிங்கம் புலி யானை கரடி காட்ஜில்லா எல்லாமே காட்ஜிலாங்குற பார் அது என்னது கிங்காங்கு எல்லாமே இருந்துது செம சூப்பராகருந்துது பாக்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துது காங்கல்லாம் பார்க்கும்போது ஓடிவிட்டோம் ஐயையோனுட்டு இந்த அளவுக்கு செம்ம அழகாக மயில் எல்லாம் வெள்ளை மயிலாக வந்துச்சு கிளி இருந்துச்சு நிறையா என்னென்னமோ இருந்துச்சு அதெல்லாம் பேர் தெரில அப்போதிக்கு போனது இப்போதிக்கு இன்னும் அந்த சைட் எல்லாம் போகல ம்